எங்கள் பகுதியில் உள்ள பள்ளிகள் மிக சிறப்பாகச் செயல்படுகின்றன எங்கள் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மிக சிறந்த ஒரு பணியைச் செய்வதற்கான அவர்களுக்குப் பல வழிமுறைகளைக் கற்றுத்தருகிறார்கள் ஆசிரியர்கள் எங்கள் பகுதியில் படித்த மாணவர்கள் பெரும்பாலான டாக்டர் அரசு மருத்துவராக பணிபுரிகிறார்கள் அதுவே எங்கள் பகுதிகளுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த சிறப்பைத் தருவதாக நான் கருதுகிறேன் அதனால் எங்கள் பகுதியில் உள்ள பள்ளிகளில் படிப்பது எங்களுக்கு மிகவும் வசதியாக உள்ளது மாணவர்களைக் கவனிப்பதும் அவர்களின் பெற்றோர்களும் வந்து மாணவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்னப் பண்ணுறாங்க அப்படின் பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு உதவியாக இருக்குது இதுவே வெளி ஊருக்கெலாம் போனாங்கன்னால் அங்கே போயிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்கள கவனிக்க தவறிடுதுக்கு கொஞ்சம் கவனச் சிதறல் ஏற்படும் ஆனால் வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற பள்ளியில் படிக்கறதால் மாணவர்கள் என்னப் பண்ணுறாங்க அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குது அந்த மாதிரி ஆசிரியர்களும் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க யாராவது மாணவர்கள் பள்ளிக்கு வரலை அப்படின்னா உடனே வந்து ஃபோ ஃபோன் பண்ணி ஏன் அவங்க பசங்க வரல அப்படின் கேட்பாங்க இல்லைன்னா நேரில் வந்து பசங்க வந்து கூட்டுட்டு போவாங்க பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லி வந்து பள்ளிக்கு அனுப்பணும் ஏன் லீவ் போடுறிங்க அப்படின் சொல்லி மாணவர்கள் மீது ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அவங்கள கல்வியில் வந்து அவங்க ரொம்ப அக்கறையாக இருக்கறதால் எங்கள் பகுதியில் இருக்கிற பள்ளியில் படிக்கிறது நாங்கள் வந்து சிறப்பாக நினைக்கிறோம் வெளியில் போய் படிக்கலாம் ஏனால் வெளியில் போய் படித்தாலும் நாலு விஷயத்தை கற்றுப்பாங்க எப்படி வந்து மற்றவங்கள்ட்ட நடந்துக்கணும் எப்படி வந்து ஒரு இடத்துக்கு போனால் தனியாக இருந்து பழகிக்கிறதுக்கு அந்த மாதிரியும் அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் வந்து எங்கள் பகுதியில் படித்தாதான் எங்களுக்கு வந்து நாளைக்கு நாங்கள் ஒரு சிறந்த பணிக்கு போகும்போது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும்பொழுது அது எங்கள் பகுதிக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும்